ம் ஆமாம் மேடம் உங்களுக்கு என்ன உதவி மேடம் தேவைப்படுது ஆ ஓகே மேடம் உங்களுக்கு பண்ணிடலாம் மேடம் உங்கள்ட்ட வந்து இப்போ அக்கௌண்ட் டீமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தேவைப்படும் மேடம் அதுப்போக உங்களோடய ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் டீட்டெயில்ஸு உங்களோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெலாம் தேவைப்படும் மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் நீங்கள் எவ்வளோ மேடம் இன்வஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கள் ஓகே மேடம் ஓகே மேடம் உங்கள்ட்ட ஒன் லேக் இருக்குதுனா நீங்கள் எப்படி மேடம் மன்திலி ஒன் லேக் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒன் லேக் அப்புறம் எப்படி மேடம் பண்ணப்போகிறீங்க ஓகே மேடம் ஓகே மேடம் பண்ணிடலாம் மேடம் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ இதில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்ரு பை பண்ணும்போது உங்களுக்கு எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜும் நாங்கள் பிடிக்க மாட்டோம் மேடம் அதே சமயத்தில் நீங்கள் வந்து செல் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இருக்கும் எங்களை கேட்டு தான் நீங்கள் செல் பண்ணணும் நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஷேரெலாம் நீங்கள் என்னென்ன ஷேர் சொல்லுறீங்களோ அதையும் வாங்குவோம் இல்லாட்டி நாங்களே உங்களை வந்து கைட் பண்ணுவோம் இந்த ஷேர் வாங்கலாம் நல்லா இருக்குது இதோடய போட்ரு போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லாம் மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் நீங்கள் ஓகே மேடம் நீங்கள் நேரிலே வாங்க மேடம் எங்கள் ஏஜென்சி வந்து புதுக்கோட்டை பஸ்ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்குது மேடம் ஆ ஓகே மேடம் இந்த நம்பருக்கா மேடம் ஓகே மேடம் நீங்கள் வந்து இப்போ கையில வந்து ஒன் லேக் வச்சிருக்கீங்களா மேடம் ஓகே மேடம் உங்களுக்கு நான் டீமேட் அக்கௌண்ட்டெலாம் ஓப்பன் பண்ணி எல்லாமே ஒ ஒரு நாள் டையம் கொடுங்க மேடம் டீமேட் அக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டையம் தேவைப்படும் மேடம் ஓகே ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் ரொம்ப நன்றி மேடம்